ஃபீல் பண்ணியிருக்கேன் காலேஜ் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு விஷயம்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட்ரைட்டிங் தமிழில் வந்துவிட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும்ங்க சூப்பாராக படிப்பேன் சூப்பராக எழுதுவேன் தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஸ்கூல் படிக்கும் போது இங்கிலிஷ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன நம்ம நாட்டில் தமில்நாட்டில் இருந்துட்டு தமிழை பற்றி பேசாமல் இங்கிலிஷ்லேயே எப்போப்பாரு அதை பண்ணு இதை பண்ணு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலிஷ் படிக்க ஆரம்பித்து எனக்கு தமிழே சொல்லப்போனால் மறந்துடுச்சு சொல்லலாம் எனக்கு எழுதவே வரவே மாட்டுது ஒரு ஃபார்ம் எந்த ஃபார்ம் எது ஃபில் பண்ண சொன்னாலும் ஒரு சைன் போட சொன்னாலோ எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலிஷ்லேயே பண்ணி ஒரு தமிழில் திடீர்னு பண்ண சொல்லும் போது இப்போ இந்த ரெக்கார்டிங் வாய்ஸில் இருந்து வந்து பண்ண சொல்லும் போது தமிழ் எழுத சொன்னப்போ எனக்கு என் ஹேண்ட்ரைட்டிங் வரலை சில எழுத்துக்கள்லா எனக்கு மறந்துடுச்சு இப்படி தான் வருமோ அப்படி தான் வருமான்றது எனக்கு மறந்து போச்சு இந்த கட்டத்தில் தான் வந்துவிட்டு நான் தமிழில் பேசும் போது எழுதும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்ருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் தமிழ் படித்த எனக்கே தமிழ் வராமல் எழுதாம படிக்காமல் போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு